ஹலோ

சொல்லுங்கம்மா என்ன என்ன என்ன ப்ராப்ளம் ஆ ஆமாம்மா சொல்லுங்க ஓகே ஓகே த்ரீ டேஸ் இந்த வீக்கா இல்லை நெக்ஸ்ட்டு வீக்காமா நெக்ஸ்ட்டு வீக்கு வந்து அவங்களுக்கு எக்ஸாம் இருக்குதுங்களே வேணுமா லீவு கண்டிப்பாக வேணுமா நெக்ஸ்ட்டு வீக்கு அவங்களுக்கு எக்ஸாமு இருக்குது என்ன பண்ணலானு நீங்களே சொல்லுங்க எப்படி பசங்கள் படிக்க முடியும் ஓ ம் ம் நெக்ஸ்ட்டு ஒரு ஃபிஃப்ட்டீன் டேட்டில் வருது மேரேஜ் நீங்கள் எந்த டேட்டு வருது டுவென்ட்டியா ஓகே ஓகே ஓகே அப்போ ஃபிஃப்ட்டீன்ல அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு போகலா எத்தனை நாள் த்ரீ டேஸ் வேணுமா ஓகே சரி நீங்கள் அப்படிங்களா சரி ஓகேங்க சா இல்லை சார் ட டேரக்ட்டாக ஸ்கூல் வந்துடறீங்களா ஆ டேரக்ட்டாக ஸ்கூல் வந்துடறீங்களா நான் பசங்கள்கிட்டே நீங்கள் எழுதி சைன் பண்ணி குடுத்துவிடுங்க பேரண்ட்டாக நீங்கள் ஒரு லீவ் வேணும் சொல்லி அப்படின்னிட்டு ஒரு சைன் போட்டு உங்கள் லெட்ரு நீங்கள் பர்ஸ்னலாக எழுதுகிற மாதிரி பசங்கள் இந்த மாதிரி லேக் கூட்டிட்டு போகிறேன் அப்படின் சொல்லி ஒர் பர்ஸ்னலாக ஒரு லெட்ரு எழுதிக் கொடுங்க பசங்கள்கிட்டே கொடுத்துவுடுங்கம்மா நீங்கள் வந்து சைன் போட்டு கொடுங்க டேட்டும் சைன் போட்டுவிடுங்க நீங்கள் பர்ஸ்னலாக ஒரு லெ தனி லெட்ரு ஒன்று வேணும் நீங்கள் தான் பேரண்ட்டு அவங்களோட பேரண்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்ரு ம்

நீங்கள் தான் அன்னைக்கு வந்துடணும் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அதேதான் இன்னைக் ஓ இன்னைக்கு சேர்கிட்டே இன்னைக்கு வேணா நாளைக்கு மண்டே வேணாம் நாளைக்கு மண்டே இருக்குதுல்ல அப்போ வந்துடுங்க ஆமாம் இப்போ மார்னிங்கே வாங்க பசங்களோட வந்தீங்கன்னால் உடனே லீவ் லெட்ரு எழுதி கொடுத்துட்டு பார்க்கலாம் கொடுத்துட்டு போயிடலாம் ஹெச்எம் மேம் இருப்பாங்க நான் வந்து ஸ்டாஃப் தான் ரிட்டர்ன் அவங்ககிட்ட நான் லெட்டர அவங்ககிட்ட சொல்லிட்டு நான் பர்மிஷன் ஆ க்ளாஸ் டீச்சரு தான் என்கிட்ட கொடுத்துருங்க நான் ஹெம்எம்கிட்ட கொடுத்துட்றேன் சப்மிட் பண்ணி ஓகேவா ம் ஆ முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் நெக்ஸ்ட்டு வீக்லேயே முடிஞ்சிடும் மாட்டான் நீங்கள் இல்லை இல்லை ஒரு ஃபைவ் எக்ஸாம் தான் வரும் அது ஃபிஃப்ட்டீன் டேட்க்குள்ளேயே முடிஞ்சிடும் ப அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும் டொவண்ட்டி டேட்குள்ள முடிஞ்சிடும் அப்போ பார்த்துக்கலாம் ம் ஓகே